கடலூர் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா இப்போ எங்கள் ஊர் பேரில் ஒரு சிவன் கோயில் இருக்குது அங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னால் அந்த சிவன் கோயிலில் வந்து சுரங்கப்பாத இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க எங்கள் ஊரில் இருக்கிறவங்க அதுக்கப்புறம் சிதம்பரம் நடராஜர் கோயில் இருக்குது அங்கே கூட சுரங்கப்பாதை இருக்குது அங்கே தான் வந்து ராஜாக்கள்லாம் வந்து போர் புரியும் பொழுது எதிரிகள்கிட்டேருந்து காப்பாற்றதுக்காக பாதுகாத்துக்காக என்ன பண்ணுவாங்கன்னால் அந்த சுரங்கப்பாதை வழியாக தப்பித்து போவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க